இந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்குறது வந்து பார்த்தீங்கனா வந்து எல்லாம் குடும்பத்துலேயும் கம்பல்சரியாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கனா இப்போ வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்கனா ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கனா அதில் ஒரு பொண்ணுக்கு செய்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு செய்ய மாட்டிகிறாங்கங்கிற பட்சத்தில் அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து வரதட்சணை வரதட்சணை கொடுக்குல அவங்கிளுக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அவங்களே காசு வச்சி பண்ணிருந்தலும் வந்து இவங்க சந்தேகப்பட்டு வந்து அவங்களுக்கு பண்ணுறாங்க நம்மளுக்கு பண்ணல சொல்லிட்டு அதில் வந்து அந்த அந்த பெண்ணை வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க அதுக்கப்பறமேட்டு இப்போ வேலைக்கு போகிறாங்க அப்படிங்குற பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்குறவங்கள எதோ ஒரு வேலை செய்யல அப்டினு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க இதுவும் வந்து பார்த்தீங்கனா பெண்களோடய இது தான் இப்போ மாமன் மாமனார் நல்லாயிருந்தாருனா மாமியார் நல்லாயிருக்க மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு சண்டை பண்ணுவாங்க எதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும் ஏதோ குறை சொல்லிட்டு இருப்பாங்க அதனால் அவங்களுடைய இது வந்து இந்த கொடுமையாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் அனுசரிச்சி வாழணும் அதே மாதிரி இப்போ இப்போ இருக்கிற நிறைய பெண் குழந்தைங்கள் நிறைய சாதனை பண்ணிக்கிறாங்க அத வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க வளர்க்கணும் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்